சார் கேப் டிரைவருங்களா சார் நான் திரு திருச்சியில கள்ளிக்குடிலருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து ஃபேமலியோட நாங்கள் வந்து இந்த சண்டே வந்து ஒரு வீக்கண்ட் பிளான்னு வீக்கண்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணி போகலான்னு முக்கொம்பு வரைக்கும் போகலான்னு ஒரு ஐடியாவிலருக்கோம் ஸோ அதான் உங்கள் கிட்ட வந்து பன்னென்டு ஆளுங்க உக்கார்றாமாதிரி பன்னென்டு சீட்டு உள்ள வண்டி எதாவது இருக்குங்களா என்னான்னு கேட்லாமேன்னு கால் பண்ணன் இல்லை சார் கார் போதும் கார்லையே இப்போ போயிட்டு வந்தர்ளான்னு பார்த்தன் அதுக்கு தான் இல்லைல்ல சார் நாங்கள் சும்மா ஒரு நாள் மட்டும் கார் ஓகே தான் காலையில பத்து மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வந்துருவோம் அதனால் கார் ஓகே தான் எங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் காலையில ஷார்ப்பாக இங்கேருந்து பத்து மணிக்கு கிளம்புறமேரி இருக்கும் இங்கே கள்ளிக்குடிலருந்து போயிட்டு ஈவினிங் சிக்ஸ்சோ கிளாக் நீங்கள் வந்து என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுரமாறியிருக்கும் ஓகே அமௌண்ட்டு ஓகே சார் கொஞ்சம் பார்த்து போடுங்கள் சார் என்ன சார் இப்போ கிலோ மீட்டருக்கு இருபதுருவாண்ணா கூட ஓகே பதினஞ்சு இந்த ரேஞ்சில் போட்டால் பரவால்லன்னு பார்த்தன் ஓ இதில்லாமல் வெயிட்டிங் சார்ஜ் வந்து தனியாக போடுவிங்களா நீங்கள் ஓகே சார் ஓகே சார் சரிங் சார் நான் கொஞ்சம் பார்த்து பண்ணிகொடுங்க நான் உங்கள நம்பி தான் எல்லார்த்துட்டியும் சொல்லிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குறச்சு பண்ணால் நல்லாருக்கும் ஓகே சார் நான் லொக்கேஷன் அமிசுற்றன் சார் தேங்க் யூ சார்